ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாங்கக்கா சொல்லுங்கக்கா சரிங்கக்கா எத்தனை சதுரடிக்கா இருக்குது சரிக்கா ஃபுல் போர்ஷனாக்கா ஆ நான் ஒரு ரெண்டு மூணு மாடல் காம்மிக்கிறங்க்கா அப்படி பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் கீழே இருக்கிற மாதிரியே மேலே கட்ட சொன்னாலும் கட்டி கொடுத்துருவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து போர்ட்டிகோ இருக்குதுங்களா முன்னாடி ஆமா ஆ நாங்கள் சதுரடி இல்லைக்கா சதுரத்துக்கு வந்து ஒரு சதுரம் இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா சதுரம் இருக்குது ஒரு சதுரத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆகும்க்கா

ஆமாம் டைல்ஸ்ஸு டைல்ஸில் இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஈபியில் இருந்து ஈபி கனெக்ஷன்னு அந்த ஒயரிங் ஒயரிங்கில் இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சாவியை கையில் ஆ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஆ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சாவியை உங்கள் கையில் கொடுத்துருவோம்

நீங்கள் சொல்லுங்கள் என்னைக்கி நாங்கள் வந்து பார்க்கணும் பார்க்குறேன் ஒரு பதினெட்டு லட்சத்துக்குள்ளே நாங்கள் பண்ணி கொடுத்துர்றோம் ஆ சரி சரி வாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் வர்றேன் ஓகேங்க ஓகேங்கக்கா ஓகேங்கக்கா